எங்கள் பகுதியை பொருத்தவரைக்கும் கலை மற்றும் கலாச்சாரத்தை வந்து ஆதரிக்கும் நிதி ஆதாரங்கள் வந்து என்ன அப்படின்னா அரசு கார்ப்பரேட்தானு சொல்லமுடியும் நன்கொடையாளர் அப்படின்னா தங்கலெட்சுமி ஜூவல்லர்ஸ் பானு ஜூவல்லர்ஸ் இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் நன்கொடை கொடுத்து உதவுவாங்க அப்பறம் வந்து ஊர் பொதுமக்கள் அவங்கெல்லாமே இது பண்ணுவாங்க ஏஜென்ஸிகள் அப்படின்னு பார்த்திங்கனா அந்த ஒரு சில கம்பெனிஸ் இருக்கும் அது மட்டும் எங்களுக்கு இது பண்ணுவாங்க அப்போ வந்து எங்களோடய வளர்ச்சி அதாவது வந்து நாங்கள் நாங்கள் டான் கும்மி ஆடினமோ கும்மி ஆடினம்னா இப்போ தங்கலெட்சுமிக்காரவங்கள்லாம் இருந்தாங்கனா எங்களுக்கு ஃபுட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க தண்ணீர் வாங்கிக் கொடுப்பாங்க அப்பறம் வந்து க இந்த எப்படி சொல்கிறது நாங்கள் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்பறோம் எங்களுக்கு வந்து ஒரு பாராட்டும் விதமாக வந்து ஒரு சம்படம் கொடுப்பாங்க ஒரு ஆறுதல் பிரைஸ் மாதிரி கொடுப்பாங்க அது எல்லாத்துக்குமே வந்து எப்படி சொல்லுறது அரசு அப்படின்னு பார்த்திங்கனா இப்போவந்து ஸ்கூல் லெவல்ல கலைத்திருவிழா கூட்டிட்டுப் போறாங்க அப்படினா எப்படினா எங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் ஆறுதல் பிரைஸோ சர்ட்பிகேட்டாவது கொடுப்பாங்க அதனால வந்து அரசு கார்ப்பரேட் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க நெக்ஸ்ட் வந்து என்னனா கலை மற்றும் எங்கள் கலாச்சாரத்தை வந்து வளர்க்கறக்கு வந்து நன்கொடையாளர்கள் எப்படி உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணித்தர்றது ப்ளேஸ் அரேஞ்ச்மென்ட் பண்ணித் தர்றது ட்ரெஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அதுக்கெலான் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்பறம் வந்து சில அமௌண்ட் கொடுத்து உதவி பண்ணுறாங்க ஏஜென்ஸிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கனால முடிஞ்ச புராடக்ட்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இந்த கலை வந்து மென்மேலும் வளர்த்தணும் அப்படினு சொல்லி எங்களுக்கு பார பாரட்டும்விதமா வந்து சொல்லி வளர்த்து உதவுறாங்க இப்படி வந்து பண்ணுறனாடிக்கி கலை மற்றும் கலாச்சாரம் வந்து எங்களோடய நாட்டில் வந்து வளர்ந்துட்டே இருக்குது எப்படி சொல்கிறது அரசு கார்ப்பரேட் அப்படிங்குறப்போ அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச உதவியை செய்கிறாங்க நன்கொடை அப்போ அவங்கனால முடிஞ்ச கா பணத்தை வந்து கொடுக்குறாங்க ஏஜென்ஸிகாரங்களும் அவங்களால முடிஞ்ச புராடக்ட் கொடுக்குறாங்க